ஹாய் நண்பர்களே எனக்கு திருமணமாகி ஒரு வாரம் ஆகுது என்னுடைய மனைவி மிகவும் அமைதியானவள் அழகானவள் எனக்கு என் மனைவியை ரொம்ப பிடிக்கும் அதே நேரத்தில் என்னுடைய மனைவியுடைய ஆதார் என்னோடய என்னுடைய பெயரை ஆட் பண்ணணும் அதுக்கு என்ன வழி அப்படிங்கறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு பதிவிடுங்க நன்றி